நான் வந்து நிறைய முறை வந்து இந்த ராஜேஷ்குமார் நாவல்னா அவ்வளோ ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஏனால் வந்து அவர் வந்து பெண்களை பற்றி அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார் ஆண்களை பற்றி ரொம்ப தத்ரூபமாக சூப்பராக எழுதியிருப்பார் அவர் என்னெனாக்கா இந்த புக்கு வந்து நீங்கள் அடிக்கடி படித்தா என்ன ஒரு கான்ஸப்ட்டு ராஜேஷ்குமார் அவர் வந்து அவ்வளோ அழகாக தெளித்தம் தெளிவாக எழுதிருகிறாரு இது நம்ப திரைப்படமாக கூட பார்க்க விரும்புகிறேன் நான் எனக்கு அவ்வளோ சூப்பராக பிடிக்கும் அவர் ஒன்றும் ஒன்றும் எடுத்துக்காட்டாக சொல்லுவார் இவங்க இப்படி இருக்கிறாங்க இந்த க நாவல் அப்படி தத்ரூபமாக அப்படியே பார்க்க வந்து அழகாக மிக துல்லியமாக எழுதியிருப்பார் ராஜேஷ்குமார் எதையும் படத்தையோ நம்ம பார்த்தா மாதிரியே இருக்கும் இந்த படம் எடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும்